ஆ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து பட்டம் பெற்றிக்காங்க என் அண்ணனே பட்டம் பெற்றிருக்கான் என் அண்ணண் என் கூட பொறந்த அண்ணண் அக்கா ரெண்டு அக்கா எங்கள் சித்தி எல்லோருமே வந்துட்டு பட்டம் பெற்றாங்க பட்டம் பெற்றது வந்துட்டு ஒருத்தவங்க என் அண்ணண் வந்துட்டு பிஎஸ்சி பிசிக்ஸு கிராஜுவேட் அதுக்கு அப்பறம் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் பிஹச்டி அதலாம் நிறைய பண்ணியிருக்காங்க எங்கள் ஃபேம்லியில் அதலாம் வந்து நல்லது தான் நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு நிறுத்தினாக்கா அதுக்கான ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனப்போ அதுக்கான ஸ்பெசிலிட்டீஸ் தான் கொடுப்பாங்க இப்போ நம்ம மேலே மேலே படிக்கவும் நம்ம எவ்வளோ படித்திருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில நம்மள வந்துட்டு மாற்றிடுவாங்க அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுற இடத்தில் நிறைய இது மாதிரி நடக்கும் படிக்கிறது நல்லதா அப்படினு கேட்டாக்கா படிக்கிறது நல்லது தான் மேலே மேலே படித்தாக்கா நமக்கு தான் அறிவு நிறைய வளரும் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் உலகளாவிய உலகத்தில் என்ன என்ன நடக்குது அப்புறம் வந்துட்டு நியூசஸ்ஸு அந்த மாதிரி எல்லா இடத்துலேயுமே வேலை பார்க்குற மாதிரி ஒரு திறமை கெடைச்சுரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய கெடைச்சுரும் இப்ப வந்துட்டு டிகிரி அப்படிங்கிறது வந்துட்டு டிகிரி அதாவது பட்டம் பட்டம் பெற்றுக்காங்க அது ஆனால் என்ன பொருத்த அளவு அது வந்து நல்லது தான் இப்போ வந்துட்டு அஞ்சாவது ஆறாவது பத்தாவது பனெண்டாவது அப்படினு சொல்றதை விட நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரிக்கு மேலே பிஹச்டி பண்ணியிருக்கேன் பிஜி பண்ணியிருக்கேன் யுஜி பிஜி பிஹச்டி அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் அப்டின்னு சொல்றதில் பெருமை இருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள மக்கள் எல்லாம் நிறைய படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை தராங்க இது வந்து மக்கள்னு சொல்லலை நிறைய நிறைய இடத்தில் வந்துட்டு ஒரு ஒரு சைன் வாங்க போறோமா அப்போ வந்து நிறைய டிலே பண்ணுவாங்க ஆஹா நீ படிக்கல நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் கொறைஞ்சுருக்க எல்லாத்துலேயும் கொறைஞ்சுருக்க படிக்கல நீ பாக்கிறதுக்கு குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையும் நீ கொஞ்சம் டிலே ஆகும் நீ இங்கே போய்ட்டு வா அங்கே போய்ட்டு வா அப்படிங்கிறது வந்துட்டு இழுத்து அடிப்பாங்க ஆனால் படித்தவங்க நீ ஒரு பதவியில் இருக்க படித்து நீ ஒரு நல்ல வேலையில் இருக்க அப்படினாக்கா நமக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நமக்கு உடனே சைன் போட்டு அனுப்புவாங்க அந்த மாதிரி எல்லா விசியத்துலேயுமே எல்லா இடத்துலேயுமே நமக்கு முன்னுரிமை கொடுக்குறது வந்து நம்ம பட்ட படிப்பு தான் வெறும் வந்து எல்லோரும் சொல்கிறாங்களே படிக்க பிடிக்கலையே அப்படினு சொல்லிட்டு பன்னெண்டாவது பத்தாவது ஒம்போதாவது எட்டாவதுன்னு நிறுத்தாமல் பன்னெண்டாவது முடித்திட்டு ஏதோ ஒரு டிகிரி இல்லை பெனிஃபிட்டாக இல்லை எல்லா டிகிரியுமே பெனிஃபிட்டு தான் எந்த டிகிரியை நீ செலக்ட் பண்ணி படித்தாலுமே அதுக்கான நல்லது அதுக்கான நன்மை அதுக்கான அறிவு அதுக்கான பலன் எல்லாம் கெடைச்சுரும் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்துக்க கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரினாலே ஒரு நல்ல சூப்பரான ஒரு சப்ஜெக்ட்டு அது ஒரு மே அந்த மேஜர் வந்துட்டு நல்ல சூப்பர் எங்கே போனாலும் லாபில் ஒர்க் பண்ணலாம் நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய சப்ஸ்டென்ஸ் நிறைய சொலியூசன்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் லேபு யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட்டு லேபு லேப் சைடு போகலாம் லேப் டெக்னிக்கு டேப்லெட் தயாரிக்கிற இது கம்பெனிக்கு போலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு என் அண்ணண் கூட எங்க அக்கா படித்தது கெமிஸ்ட்ரி தான் கெமிஸ்ட்ரி இப்போ படித்திட்டு டேப்லெட் ரீசர்ச்சில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால டிகிரி வாங்குவது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அது வந்து எது என்னைக்கும் தீமை ஆகாது டிகிரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு பட்டம் தானே நம்மளும் படித்து நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கினாக்கா நமக்கு பெருமை தானே நம்ம நமக்கு பெருமை நம்மை வளர்த்து பெற்று வளர்த்தவங்க சின்ன வயசில் இருந்து நம்மளை படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து காலேஜு வரையும் படிக்க வச்சு படிக்க வைக்கிற நம்ம பேரண்ட்ஸுக்கும் பெருமை தான் இப்ப நான் டிகிரி வாங்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றதை வந்து ரொம்ப ஒரு சந்தோசமான ஒரு விஷயோம் தான் அது சொல்றதில் எவ்வளோ ஒரு பெருமை பெற்றோர் எவ்வளோ சந்தோஷ படுவாங்க நம்ம சுற்றி உள்ளவங்க நம்மளை எப்படி மதிப்பாங்க நம்மளை சுற்றி உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத எல்லாம் உணர்த்துறது வந்து இந்த பட்டம் தான் பட்டம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இல்லை பட்டம் தான ஆமா வாங்கிக்கலாம் அப்படினு சொல்றதை விட்டுட்டு நல்ல படித்து ஒரு நல்ல கிராஜுவேட் ஆகிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயோம் அதுக்கான உழைப்பை அது போட்டால் மட்டும் தான் கிராஜுவேட் ஆக முடியும் படிக்கும் போதே நிறைய விஷயத்த தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறைய டிகிரி இப்போ வாங்கினவங்களாம் இருக்காங்க அவங்கள் வந்துட்டு படிக்கும் போதே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதினால படிக்கும் போதே அவங்கள் எல்லாம் வேலையை வாங்கிக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டீஸ்ல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க செலக்ட் பண்ணுற காலேஜை பொறுத்து செலக்ட் பண்ணுற டிப்பார்ட்மெண்ட்டை பொறுத்து தனக்கு என்ன தோணுது நம்ம என்ன நல்லா படிப்போம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு அதுக்கான படிப்பை வந்து தேர்ந்தெடுத்து அந்த டிப்பார்ட்மெண்ட்டில் போனாக்கா இன்னும் மேலும் மேலும் மேலும் மேலும் நம்ம வந்துட்டு சூப்பராக சூப்பராக நம்ம வந்துட்டு மேலே மேலே வரலாம் இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு டிகிரிங்கறது நல்லது தான் அது வந்து கெட்டது கிடையாது எல்லோராலையும் மதிக்கப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு டிகிரி தான் அதனால டிகிரி வாங்குவது நல்லது அப்படினு சொல்றேன் நான் எல்லா எல்லோருமே சூப்பராக படித்து நல்ல ஒரு நாலேஜை வளர்த்து நிறைய அறிவு நிறைய விஷயங்கள தெரிஞ்சுகிட்டு படித்தாக்கா சூப்பர் அப்புறம் வந்துட்டு எல்லோராலையும் மதிக்கப்படலாம் மதிப்பு அதிகமாக இருக்கும் நமக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷபடுவாங்க அந்த மாதிரி பட்டம்ங்கிறது ஒரு நன்மைக்கு